கேட்குதுங்களாங்க ஆ சொல்லுங்க

ஆமாங்க கறிக்கடகார் தான் கோழி கறியா ஆ சரிங்க என்னா டெலிவரியில அனுப்பணுமா இல்லை வீட்டுக்கே அனுப்பணும்மாங்க இல்லை எடுத்தாந்து கொடுக்கணுமா நீங்கள் வரிங்களா கடைக்கு நீங்களா வரி கோழி கறி இரநூத்தி ஐம்பதுரூவாங்க கிலோ அது நீங்கள் மாமுல்லா எவ்வளோ வாங்குவிங்க சரி அப்போ ஒரு ஐம்பது ரூபா குறச்சு இரநூறுவான்னு கொடுக்குறங்க என்ன கறிங்க பீஃப்பு வேணுமா ஆ ஆ ஆ எத்தன்னி கிலோ வேணும் இருபத்தஞ்சு கிலோ வேணுமா அது ஐந்நூறுபாங்க சரி உங்களுக்கோசரம் ஒரு நூறுபா கொறச்சு மூ நானூறுபா சொல்கிறங்க வாங்க ஆட்டு கறி பயனஞ்சு கிலோ வேணுமா அது தொள்ளாயிரத்தி ஐம்பதுரூவாங்க ஐம்பதுரூவா குறச்சு தொள்ளாயிரரூவான்னு போடுறங்க

ஆ சரி வாங்க கடைக்கே வாங்க